ஹலோ ஆ சார் ஆ சார் பெட்ரோல் போடணும் ஆ பெட்ரோல் போடணும் ஆ ஆ ஆ இப்போ காருக்கு போடுங்கள் சார் ஆ ஆ ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க ஆ ஆ ஓகே இது ஜிபே ப ஆ ஜிபே பண்ணுறேன் சார்

இல்லை ஆயில் எதுவும் வேண்டாம் இங்கே நைட்ரஜன் ஏர் இருக்கா ஓகே பெட்ரோல் ஆ இது இப்போது ஆன் பண்ணி விடுங்கள் நான் இது லாக் ஓப்பன் பண்ணிட்டேன் நீங்கள் ஆன் பண்ணுங்கள் ஆ ஆ ஓகே ஆ இல்லை சார் அந்தமாதிரி எந்த ஆப்ஷனும் வேண்டாம் எனக்கு ஆ இந்த ஒர்க் பண்ணுவீங்களா இதில் அந்த க்ரா க்ராச் விழுந்த இடத்துல இது பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இங்கே இல்லை அந்தமாதிரி சரி சரி ஓகே நீங்கள் பக்கத்தில் ஏதாவது இருக்கா சரி ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே சார் ஓகே சொல்லுங்கள் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் வேற எதுவும் வேண்டாம் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்களா ஓகே சார் இந்தாங்க கார்டு இது ஜிபே பண்ணுறேன் நான் மிஷின் மட்டும் கொடுங்க ஓகே வந்துடுச்சா ஆ சென்ட் ஆயிடிச்சா ஓகே நைட்ரஜன் ஏர் கொஞ்சம் போட்டிருங்க சார் ஓகே ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ